நார்மலா நம்ம பங்கு சந்தை நிலவரின்படி ஒரு சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதா தான் இந்த வங்கி கணக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவசரத்துக்கு எமெர்ஜென்சிக்கு இந்த காப்பீடு ரொம்பவும் உதவிகரமாக இருக்குது நம்ம மந்த்லி வைஸ் தௌசண்ட் டூ தௌசண்ட் கட்றது மூலமாக சிறுக சிறுக சேர்த்து சேர்த்து மொத்தமாக காப்பீட்டில் ஃபார்ம் பண்ணும் போது ஒன் லாக்லேருந்து ஃபை லாக் வரைக்குமே ஹெல்ப் பண்ண முடியுது வங்கி கணக்குக்கான காப்பீடுனால பொதுவாக இருக்கிற ஒவ்வொரு சக மனிதனுக்கும் அதுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு அமௌண்ட்டா ஹெல்ப்பா நம்ம எடுத்துக்க முடியும் இந்த வங்கி கணக்கில் குறிப்பிட்ட ஒவ்வொரு மனிதனுமே வங்கி கணக்கு போடும் போது அதில் உள்ள முக்கியமான கருத்துக்களை தெரிந்து ஆராய்ந்து அதில் ஏற்ற மாதிரி இன்சூரன்ஸ் பாலிசி அந்தமாதிரி குறிப்பிட்ட விஷியங்கள நன்கு ஆராய்ந்து எது போட்டால் நமக்கு லாபம் பின்னாடி எவ்ளோ அமௌண்ட் கிடைக்கும் எல்லாமே விசாரித்து நாளைக்கு உடல்நிலை குறைவா இல்லை எமர்ஜென்சியாக இருக்கலாம் எதுவானாலும் ஃபினான்ஷியலாக யாரிடமும் கையேந்தி நிற்காத அளவுக்கு உதவிக்கரம் நீட்டுவதாக இருக்கிறது இந்த காப்பீடு பங்கு மிகவும் விருப்பமான ஒன்றாக உள்ளது இந்த காப்பீட்டின் மூலம் ஒரு அவசர தேவைகளை பூர்த்தி செய்ய முடிகிறது இன்றே வங்கி கணக்கின்போது மிக கான்வெக்ஸ் லாஜ் அண்டு ஃபினான்ஷியல் செக்கியூரிட்டி ஃபார் கஸ்ட்டமர் மிகவும் உதவிகர தன்மைக்கான ஃபினான்ஷியல் செக்கியூரிட்டியா இந்த காப்பீடு மாறுது யாரையும் எதிர்பாராமல் தனது சொந்த சேதங்களை சிறு தொழில் செய்து வைத்து மிக பெரிய உதவியை உலகத்திற்கு காப்பீடு முக்கிய பங்கு வகிக்கிறது என்னையை பொறுத்தமட்டில் இது மிகவும் உதவிக்கரம் கூடியது என்று கருதப்படுகிறது சில விஷயங்கள் பார்க்கும்போது யாரிடமும் கையேந்தி நிற்க வேண்டிய நிலைமை வராது காரணத்தினால் காப்பீடு நன்மைக்குரியது தேங்க் யு